நான் வந்து சமையல் அந்த கிளாஸுக்குலாம் போனது கிடையாது அதிகமாக போனது கிடையாது பார்த்தீங்கன்னா ஆனால் சமையல் மேலே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரன்ஸ் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு நிறையாவே இருக்குது எனக்கு வந்து நிறையா கற்றுக்கணும் இந்த நாண்வெஜ் எல்லாம் நிறையா செஞ்சு சாப்புடணும் நிறையா பழகணும் செஞ்சு கற்றுக்கணுன்னு ஆசை இருக்குது இந்த மாதிரி நாங்கள்லாம் பசங்கள்லாம் சேர்ந்து வெளியே எல்லாரும் போவோம் ஆக்கி சாப்புடறதுக்கு பசங்களோடய சேர்ந்து அந்த மாதிரி போகும் போது பசங்க எல்லாரும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி அது இதுன்னு சொல்லிகிட்டு நல்லா ஆளுக்கு ஒவ்வொரு விதமாக வந்து சமைச்சி சாப்பிட்டு ஜாலியாக இருந்துட்டு வருவோம் ஆனால் வந்து எனக்கு வந்து சமையல் வந்து நாண்வெஜ் வந்து நல்லா பழகணும் செஞ்சு சாப்பிட்ணும் ஸ்பைசியாலாம் செய்ணுன்னு ஆசை இருக்குது நான் வந்து கற்றுகணுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன்